நானெலாம் இது வரைக்கும் எந்த க இதுக்கு சமைக்கிறத்துக்கு அதுக்கெல்லாம் எதுக்கும் போனதெல்லாம் கிடையாது இது வரைக்கும் என் வயசு இத்தனை வயசுக்கும் இந்த டிவியில் போடறானுவோல அதில் தான் ஏதாவுது பார்த்து நான் செய்வேன் சின்ன பிள்ளையிலலாம் எனக்கு வந்து இந்த பாட்டு கத்துக்கணுனு தான் ஆசை இந்த பாட்டு கிளாஸ் போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்ருக்கனே தவிர மற்றபடி இந்த சமையலுக்கு அதுக்கெல்லாம் எதுக்கும் நான் அவ்வளோவா பெரிசா ஆசைப்பட்டது கிடையாதுப்பா இது இதெல்லாம் அதிகமாக வந்து முக்கால்வாசி வந்து வீட்டில் அம்மா சொல்லிக் கொடுத்தது தான் அதை வெச்சு தான் நம்ம சமைக்கிறது என்ன அதிகமாக சமைக்க போவது இந்த புளி குழம்பு ரசம் சாம்பார் கூட்டு பொரியல் கவுச்சி அப்படி சமைக்கிறது தானே அவ்வளோவா அது ஒன்றும் பெரிய விஷயமா நம்மளுக்கு தெரியாது அது எப்பொழுதும் போலே செஞ்சுறது ஏதோ அது தள்ள எல்லாத்தையும் அள்ளி கொட்டி ஒரு கிண்டு கிண்டி வெச்சுருவோம்பா அதுக்காக ரொம்ப இதெலாம் மெனக்கெட்டு செஞ்சதுலாம் கெடையாது இப்பப்போ தான் இந்த டிவியில் தான் பார்த்தா அது இதுன்னு ஏதோ ஒவ்வொன்று செஞ்சிகிட்டு கிடக்குதுங்களே அதில் ஏதாவுது ஒன்றை பார்த்துட்டு ஏதாவுது ஒன்று நம்மளால் முடிஞ்சது எளிமையாக உள்ளது ஏதாவுது பார்த்து எப்படியாவுது முயற்சி பண்ணி வைப்போம் அதுக்கும் இந்த உடம்புலாம் வந்து ஒத்துழைக்கிறதே கிடையாது எனக்கு என்னான்னால் அதிகமாக வந்து இந்த பாட்டு பிடிக்கும் பாட்டு பிடிக்கிறப்ப பாட்டு கச்சேரியெலாம் நிறையா அந்த காலத்தில் இருக்கும்ல அதை மாதிரி இருக்கறப்போ பாட்டு கிளாஸு போகணுந்தான் ஆசைப்பட்டது பாட்டு கற்றுக்கோணும் அப்படிந்தான் மற்றபடி வேறு ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் பெரிசா வந்து இது அது எந்த இது கிடையாது நம்ம போயிருந்தால் தான் அதை மாதிரி அனுபவம் ஏதாவுது இருந்திருக்கும் ஏதும் அனுபவலாம் கிடையாது ஆனால் இப்போல்லாம் என் பேர புள்ளைகலாம் எங்கெங்கேயோ போகுதுவோ காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு அதுக்கும் இதுக்கும் ஓடுதுவோ அதுவோம் போய்ட்டு வந்து ஆத்தா இப்படி நடந்துது ஆத்தா அப்படி நடந்துதுன்னு சொல்லுறப்போலாம் நம்மலாம் நம்ம பருவத்தை வந்து வீணாக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையை அப்படிங்கிற மாதிரி தோணுதுப்பா மற்றபடி எதுவும் பெரிசா நான் போனதும் இல்லை து சேர்ந்ததும் இல்லை கற்றுக்கிட்டதும் இல்லைப்பா